இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் இல்லை ஒரு செருப்பு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேஸானு மீஷோ ஷாப்மீ இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு எது வந்து நம்ம குவாலிட்டி அதாவது பூமா ரீபோக் ஸ்பார்க்கு கொஞ்சம் ரேட்டு குவாலிட்டியாக இருந்தால் கூட ரேட்டு எது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்து நம்ம சைஸ்ஸுக்கு அது கரெட்டாக இருக்கா கலர்ஸ் நல்லா இருக்குதா ஸ்டிச்சிங் நல்லா இருக்குதா பார்த்துட்டு ஸும் பண்ணி அதில் வந்து நம்ம செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்மள வந்து இது வேல்டு ஸ்டீலு இந்த ஆஃபரெல்லாம் கொடுப்பாங்க அந்த வேல்டு டுவல் டுவல் நு டுவல் ஏஎம் நைன் பிஎம் அதுக்கேற்ற மாதிரி பொருளும் நல்லா இருக்கணும் தரமாக இருக்கணும் நம்ம காலுக்கு செட் ஆகுமா பைசாவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம என்னது என்ன ஃப்ளிப்கார்டும் அமேஸானெல்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துப்போம் இது நல்லாயிருக்கும் பொருள்